ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆமாங்க மைக்கேல் அம்மா தான் ஆமாம் நல்லாயிருக்கோம் ஆமாம் பார்த்தேன் அவன் மார்க்கு ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கான்

டியூஷன்லாம் அனுப்பலை ஆமாம் ஆனால் அவன் வீட்டில் படிக்கான் அதான் சரி டியூஷன் வேண்டாம்னு நாங்கள் நெனைச்சோம் ஆனால் ரொம்ப ஸ்கூலில் எப்படி அங்கே எப்படி இருக்கான் அப்படினு உங்களுக்கு அதான் பார்த்தேன்

ஆமாம் ஆ கண்டிப்பாக ஆ ஆ ஆ ஆ அது நம்ம ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக ம்

ஆமாம் ஆமாம் ஆ சரி சரி நானும் சொல்லியிருக்கேன் நானும் கவனிக்கிறேன் அவன் படிக்கேங்கான் ஸ்கூலில் வந்து படித்து என்ன என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அது என்ன நடத்துகிறாங்க வைக்கிறாங்க வாங்குகிறாங்கனு தான் சொல்கிறான் ஆமாம் ஆமாம் அவனுக்கு செல்லு கிடையாது நாங்கள் செல்லு கொடுக்க மாட்டோம் நான் அவனுக்கு ஆமாம் ஆ ஆ ம் ம் ம் ஆ சரி